எங்கள் வீட்டில பார்த்தீங்கன்னா இப்போது வந்து மொட்டை மாடியிலையும் சரி கீழே வீட்டை சுற்றியும் சரி பூச்செடி அதாவது எந்த மாதிரினா நான் பெண்கள் வீட்டுக்கு தலையில் வைக்கிற மாதிரி பூச்செடி கனகாம்பரம் மல்லிகைப்பூ அந்த மாதிரி சா சாமிக்கு போடுற சாமந்தி பூ இந்த மாதிரி செடிலாம் வச்சி அழகு படுத்திக்குவோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இயற் நம்ம ஹெல்த்துக்கு தேவையான செடி கல் செடி தூதுவளை கீரை அது வந்து நமக்கு வந்து சளிக்கு வந்து ரொம்ப ஒரு இயற்கை மருத்துவம் அது அந்த மாதிரி அப்புறம் சளி இருமல் பிடிக்காத அளவுக்கு வந்து துளசி இந்த மாதிரி செடியெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தி வீட்டு ஓரமாக வச்சிருக்கேன் அது தனியாக வச்சிருக்கேன் பூச்செடி தனியாக வச்சி அழகு பார்த்துக்குவோம் இது மூலியமா நமக்கு வந்து பூக்களும் கிடைக்கிது நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான அலர்ஜியானா வந்ததுனா அந்த மாதிரியான செடியும் வச்சி பார்த்துக்குவோம் மேலே பார்த்தீங்கன்னா செடி கொடி காய்கள் செடியில் வர்ற காய்கள் மா காய்கள் மாதிரி வச்சி அதை நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம் அதிகமாக பூச்செடி பின்னாடி தோட்டத்தில் கொய்யா மரம் தென்னமரம் வச்சி அதுக்கதுக்கு உரம் போட்டு அழகாக பார்த்துக்கறோம் இதனால் நமக்கு வந்து நிறையா யூஸ் ஆகுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட் எதுவுமே உடம்புக்கு எதுவுமே ஒற்றுக்காத மாதிரி தான் வருது அதான் இயற்கை சம்மந்தமான ஃபுட் சேத்துக்கிட்டால் நம்ம உடம்பு ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால இதெலாம் வீட்டில முன்னலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இதை தனியாக காட்டில தான் வளர்த்துட்டு வந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால காடு வச்சிருக்கவுங்க காட்டில் பண்ணுவாங்க வீடு வீடு மட்டுமே இருக்கறவங்க மொட்ட மாடியில் வீட்டை சுற்றி இந்த மாதிரியும் நமக்கு தேவையானதை நம்ம விதச்சிக்கிறோம் விதச்சிட்டு இயற்கையாகவே நம்மளுக்கு கிடைக்கிது இதனால் நம்ம போய் வந்து கடையில் வாங்க தேவையில்லை விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில சுற்றியிலும் போட்டு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இதன் மூலியமா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட் கிடைக்கிது ஹெல்த்ஃபுல்லாகவும் இருக்குது அப்புறம் பூ டெய்லியும் பறிக்கலாம் டெய்லியும் கிடைக்குது பூ